யோகா பண்ணுறதுக்கு நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் யோகா பயிற்சி பள்ளி ஒன்று ஆரம்பிச்சாங்க அதில் வந்து ஒரு சிறப்பு வகுப்பு ஒன்று நடத்துனாங்க ஒரு பதினைஞ்சு நாள் நடத்துனாங்க அந்த வகுப்புக்கு என்னுடைய நண்பர் என்னை அழைத்து சென்றார் நாங்கள் அங்கே போய் தான் மொதல் முதல்ல யோகான்னா என்ன எதுக்காக யோகா செய்யணும் யோகா பண்ணுறதோட பலன்கள் என்ன இதெல்லாமே நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது நான் ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் அங்கே போனேன் ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களெலாம் வந்தது அங்கே ஒவ்வொரு நாளும் முதல் போகும் போது யோகா நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் நான் போனேன் ஆனால் யோகாங்கிறது எல்லா வயதினருக்கும் அதாவது குழந்தைகள்லேருந்து வயதான பெரியவர் வரை அனைவரும் ஒரு பண்ணக்கூடிய ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்குது யோகா கற்றுக்கறதுனால எல்லோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடல் மற்றும் இல்லாமல் உள்ளமும் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு பெரும் பங்கு வகிக்குது அப்படிங்கறத நான் அந்த பயிற்சி பட்டறையில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பயிற்சி பட்டறைய வந்து வெளியூர்லேந்து ஒரு குரு வந்து சொல்லிக் கொடுத்தாரு அவர் சொல்லிக் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம உடல் அளவிலையும் உள் அளவிலையும் பயிற்சி பெற்று எப்படி நம்ம அதை வந்து முறையாக பயன்படுத்தணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாரு அதனால எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகமாயிருச்சு அன்றையிலருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் என்னுடைய பயிற்சி வந்து நான் முறையாக பண்ணிட்ருக்கேன் இப்படி பண்ணுறதுனால எனக்கு ஆரோக்கியமாக இருக்கற முடியிது மற்றவங்களோட செயல்கள் வந்து என்ன அவ்வளோ எளிதில் வந்து காயப்படுத்தவோ இல்லை கோபப்படுத்தவோ முடியாது ஏன்னால் அந்த பயிற்சி செய்கிறதுனால என்ன மனவலிமை வந்து அதிகமாயிருச்சிருக்கு அவங்க செஞ்ச தவறுகளை கூட மன்னிக்கக்கூடிய பக்குவம் எனக்கு அதிகமாக வந்துருக்கு இவ்வாறு நிறைய பலன்களை வந்து நான் பெற்றுட்ருக்கேன் யோகா பண்ணுறதுனால நான் தினமும் வந்து ஒரு மணி நேரம் வந்து யோகா பண்ணுவேன் காலையில் முடிஞ்சுதுனா காலையில் பண்ணிருவேன் அப்படி இல்லை அப்படின்னா மாலையில் கட்டாயம் பண்ணிகிட்டு தான் நான் உறங்க செல்வேன் இது இன்றைக்கி என்னுடைய ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பங்கமாவே ஆயிடுச்சி யோகா பண்ணுறது இதேமாதிரி நான் மற்றவங்கக்கிட்டயும் நான் இதை வந்து எப்போவுமே இதை எடுத்து உரைச்சுக்கிட்டே இருப்பேன் எப்போலாம் வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த பயிற்சி பட்டறை வருதோ அப்போலாம் இளைனர்கள இல்லைனா எனது வயது உரியவர்களை எனது நண்பர்களை வந்து நான் அழைச்சிக்கிட்டு போய் அந்த பயிற்சி பட்டறையில் சேர்த்துவிடுவேன் இதன் மூலிமா எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்குது அவங்களுக்கு வந்து தேவைப்படும் சேவைகளையும் நான் செய்து கொடுப்பேன் அவங்க எளிமையாக கற்றுக்கறதுக்கு இல்லை அவங்களுக்கு எதனா இடர்பாடுகள் இருந்ததுனா அதை எப்படி போக்கறதுங்கிறது மாதிரியும் நான் வந்து கொடுக்கறதுனால எனக்கு இது வந்து ஒரு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோசத்தை கொடுக்குது அதில்லாமல் எனக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை தருது எனக்கு ஒரு திருப்தியையும் கொடுக்குது இந்தமாதிரி பல நன்மைகள் வந்து இந்த யோகாவில் இருக்குது